என்னோடைய தோட்டத்தில் பல வகையான செடிகளும் இருக்கிறது வெறும் மிகவும் பூவும் காய்கள் செடிகள் மட்டும் இல்லை கனி செடிகள் மட்டும் இல்லை பூச்செடிகள் காய் செடிகள் கீரை வகைக இப்படியே சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு செடிகள் இருக்கிறது அந்த செடியில் எப்படி பல்லுயிர் பெருக்கம் பெறுகிறது அப்படிங்கிறது எனக்கு முதல்ல ஒரு தடுமாற்றமாவே இருந்துச்சி ஆனால் அப்போது அந்த செடி வளர்க்கம் போது எந்த ஒரு உயிரினங்கள் அதாவது குருவியோ பட்டாம்பூச்சியோ இல்லை ஒரு ஈயோ இந்த மாதிரி தேனி பூச்சிங்களோ எதையுமே நான் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் அது வளர்ந்து கொஞ்ச கொஞ்சமாக நாங்கள் செடியை அதிகப்படுத்த படுத்த அதில் வர குருவிஸ் குருவிகள் அப்போ பட்டாம்பூச்சி அளவுக்கே இல்லை அந்த அளவு சொல்ல முடியாத அளவு பட்டாம்பூச்சி தேனி பூச்சி அப்புறோம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கும் போது இப்போ தான் நிறையா வருது அதை ஒரு செடியே வச்சுருந்தா கூட இத்தனை வந்துருக்குமான் தெரில ரோஜா பூக்குண்டான தேனி பூச்சி வருது பட்டாம்பூச்சி வருது குருவி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி குருவிகள் சிட்டு குருவிகள் எனக்கு என்ன குருவினே தெரியாத அளவுக்கு வித்தியாசமான குருவிகளெல்லாம் வருது இது எல்லாம் சேர்ந்துதான் பல்லுயிர் பெருக்கமே பெறுகிறது அதே மாதிர நானும் அந்த குருவிகள் ஒரு ஒரு விதமான ரசனையே குருவிக்கு வந்துருச்சு எனக்கு அந்த குருவிகளோடய சத்தம் அதே வந்து போய் கொத்தி திங்கின்ற அழகு அணில் சொல்ல போனால் அணிலெல்லாமே இருக்கிறது அப்படிங்கறது எனக்கெல்லாம் இப்போ தான் தெரியுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடிக்கு போய் உட்காந்து அது தேவையான விஷயத்தை சாப்பிடுதோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு விதமான அதுவோளுக்கு மற்றசெடிக்குண்டான உயிர் பெருக்கத்தையும் அதுதான் தருகிறது என்று நான் நினக்கிறேன் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது அதனால் செடி வளர்க்கும் போது பூச்சி வரக்கூடாது அது வரக்கூடாது அந்த பூச்சி வந்துடும் அது வந்தால் இந்த கனியை சாப்பிட்ரும் அப்படிங்கிறத பார்க்காம அதுவும் சாப்பிட்டும் அப்படின்னு நினச்சம்ன்னா நம்மளுக்கு அது சாப்பிட்டது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராகவும் சேர்த்தி கொடுத்துட் போயிடும் அதுதான் உண்மையான காரணம்